எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் நான் வந்து கீரை வகைகள் வைச்சேன் அது பார்த்திங்கனா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் வந்து எனக்கு ஃபுட்டுன்னு பார்த்திங்கனா இயற்கையாக வளர்றதான் ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மாடு பிடிச்சேன் மாட்டில் வந்து கன்னுக்குட்டி போட்டுது அது மூலியமாக எனக்கு பால் வர்றதுனால அதுவும் ஹெல்த்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது இல்லாமல் ரெண்டு மூணு கன்னுக்குட்டி போட்டதுனால விற்பனை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லாபம் கிடைக்கிது ஆடு கோழி அது இல்லாமல் காய்கறி காய்கறிகள் விதைகள் போட்டு அதை காட்டில் நம்ம உற்பத்தி செஞ்சு உற்பத்தி பண்ண வச்சு அது மூலியமாக நம்மளுக்கு விற்பனை பண்ணால் அது மூலியமாக எனக்கு லாபம் கிடைக்கிது அது இல்லாமல் அந்த செடிகளுக்கு உரம்னு பார்த்திங்கனா நம்ம மாட்டு எரு ஆடு இந்தமாதிரி இதலாம் எருவை வந்து நான் வந்து அதுக்கு தீவனமாக போட்டுக்குவேன் இதில் வந்து நல்ல லாபம் கிடைக்கிது ஆடு மாடு கோழி இதில் வந்து நல்ல லாபம் வருது அது இல்லாமல் செடி கொடிகள் காய்கறி முக்கியமாக காய்கறிகள் கீரை வகைகள் அப்புறம் பழம் பழங்கள் சம்மந்தமான மரங்கள் இது மூலியமாக வந்து இயற்கை சம்மந்தமான நிறையா லாபமும் கிடைக்கிது நம்மளுக்கும் நல்ல ஹெல்த்து ஃபுட்டாக கிடைக்குது